போக்குவரத்தை பொறுத்த அளவு இந்தியாவில் அதிகமாக உபயோகப்படுத்துறது சாலை வசதிதான் அதாவது பேருந்துகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் எங்கள் சைடுலாம் நிறையாவே பேருந்து தான் மற்ற சைடில் ஒரு மாந் ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லுறதுக்கு ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர்தான் ஏரோபிளேன்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா பேருந்துகளும் ரயில்களும் ட்ரெயின் இதுல தான் பயணம் செய்வாங்க பேருந்துகள்ல தான் மிகவும் அதிகமாக பயணம் செல்வாங்க பேருந்துகளை பொறுத்தளவு மிகவும் பழைய பேருந்துகளாகவும் எப்போயோ உருவாக்கின பழைய பேருந்தாக தான் இருக்கு ரோடும் மிகவும் குண்டு குழியுமாக தான் இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சரி பண்ணிருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல ரோடுலாம் ரொம்ப குண்டும் குழியுமாக தான் இருக்கும் இப்பையும் ஒரு சில இடத்துல இருக்கு ஆனால் அதிகமாக இல்லை இந்த ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைலாம் கொண்டு வராங்கன்ட்டு எல்லா ரோட்டையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணிக்கலான்னு சொல்லிருக்குறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் மேன்மையாகவே பார்க்கப்படுது ஏன்னா அதிகமாக பேருந்தில் பயணம் செய்யறது பெண்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இலவசமாக பயணம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சொல்லிருக்குறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க திட்டமாகதான் இருக்கு இருந்தாலும் பேருந்துகள்லாம் நல்ல நிலமையில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லியாகணும் எல்லாம் பழைய பேருந்துகளாக தான் இருக்கு எந்த நேரத்தில் என்னாகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி கூடே ஒரு கவர்மெண்ட் பேருந்து படிக்கட்டு உடைந்து கீழே விழுந்ததாக நியூஸில் பார்த்தேன் இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட பேருந்து வசதி ஒரு சில இடங்களில் இருந்து இப்போ வந்து சரி பண்ணிக்கிட்டு வராங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரோடும் அதே மாதிரி தான் சரி பண்ணுறாங்க பெரும்பாலும் இந்த பழைய பஸ்ஸு ரோடுங்கறதை விட பேருந்தே வராமல் ஒரு சில ஊர்லலாம் இருக்காங்க அங்கே எல்லாம் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவைதான் பேருந்துகள் வரும் கூட்டம் நெரிசல் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் கூட்டத்தை பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மக்கள் எல்லாம் பயந்து பயந்துதான் பயணிப்பாங்க இன்னும் பள் ஸ்கூலுக்கு போகற பசங்க எல்லாம் படிகட்டுல ஸ்டெப்பில ஃபுட்போர்ட் அடிச்சிக்கிட்டு தான் போவாங்க ஏன்னா பேருந்து வசதி அதிகமாக ஒரு சில ஊர்லலாம் இருக்காது அந்த பேருந்து வசதியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் முன்னேற்றத்துக்கு தேவைன்னா பேருந்து வசதியை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் சாலைகளை கொஞ்சம் சரியாக பயன்கள் போடுலாம் குண்டும் குழியுமாக இல்லாமல் கொஞ்சம் சரியாகவே போடுலாம் பேருந்துகளை புது புது பேருந்துகளை உருவாக்கி வாங்கியும் விடலாம் ஏன்னா இருக்கிறதெல்லாம் பழைய பேருந்துகளாக தான் இருக்கு